இன்றைய கலாச்சார படி எங்கே அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மாதிரி இந்த மாதிரி இப்படிலாம் செய்யணும் அது மாதிரி நீயும் உன் மகளுக்கு சடங்கோ கல்யாணமோ பையனுக்கு கல்யாணமோ எல்லாமே இந்த இந்த முறையில் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது மாதிரி அவ பிள்ளைங்களுக்கும் நீ நல்லபடியாக சொல்லிக் கொடுன்னு என் மகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம நாட்டு க கலாச்சாரம் எதுவுமே இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறனால நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அது மாதிரி எல்லாரும் மகன் மகள் மருமகள் எல்லாரும் அப்படி தான் கலாச்சாரம் வழியா வரணுன்னு நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம்